பதிமூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆறு பன்னரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போது முப்பத்தி ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்போது